நான் அவ்வளோவு பெரிய குழுவுக்கெல்லாம் சமைச்சதில்ல ஆனால் ஒரு பத்து பேருக்கு சமைச்சிருக்கேன் அது சாம்பார் ரெண்டு பொரியல் வெண்டக்காய் உருளக்கிழங்கு வடை போண்டா அப்பளம் ரசம் புளிக்கொழம்பு மோர் காய்கறி போட்டு பிரியாணி அந்த பிரியாணிக்கு வந்து தொட்டுக்க பச்சடி அப்புறோம் ஸ்வீட் வைக்கணும்னால் குலோப் ஜாமூன் வச்சுருந்தேன் இதெல்லாம் செஞ்சேன் முதல்ல அப்பளம் வடை போண்டா ரசம் எல்லாம் செஞ்சுட்டேன் அப்புறோம் சாதம் வச்சு வடிச்சிட்டு கொழம்பு வைக்கும் போது தான் கொஞ்சம் சவாலாகருந்துச்சு கொழம்புல வந்து மசாலாவோடய அளவு வந்து எனக்கு சரியாக தெரியலை மசாலாலாம் போட்டு போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டு பார்த்துதான் நான் வந்து காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் பார்த்து பார்த்து செஞ்சேன் அப்புறோம் காய்கறி போட்டு பிரியாணி செய்யறப்போ காரம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அதுக்கு தான் தயிர் பச்சடி இருக்கே சரி சமாளித்துக்குலாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் இனிப்பில் பார்த்தோம்னா குலோப் ஜாமூன் அது வந்து சூப்பராகருந்தது நல்லாயிருந்தது அருமையாக வந்திருச்சு எல்லாம் முடிஞ்சுது பரிமாறிவிட்டேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எனக்கு அந்த அனுபவம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு